போடோ மொ பெங்காலி மொழி ஆகிய மொழிகள் கூட நம்ப தமிழ்மொழிக்கு எப்படி தொடர்பு இருக்குது அப்படின் சொன்னால் நமக்கு தெரியாது இப்போ போடோவில் உள்ளவர்களுக்கு போடோ மொழி பேசறவங்களுக்கு அது தான் தெரியும் பெங்காலி மொழி பேசறவங்களுக்கு அது தான் தெரியும் மாதிரியான நம்ம தமிழ் மொழி பேசுகிறோம் இப்போ நம்ப போடோ அந்த மொழி பேசற இடத்துக்கு நம்ம போய்ட்டோம் அப்படினால் நம்ப போய் அங்கே அவங்க பேச பேச கொஞ்சம் கொஞ்சமாக பேசி நம்ப கற்றுக்க வேண்டியது தான் அந்த மொழிய ஒரு சில வார்த்தைகள் வந்து நம்ப மொழிக்கு வேறு மீனிங் இருக்கும் அவங்கள் மொழில வந்து அதே வார்த்தை இருக்கும் ஆனால் மீனிங் வேறையாக இருக்கும் அது மாதிரி நிறையா இருக்குது அதே மாரி தான் பெங்காலியும் பெங்காலியும் வந்து பெங்காலி மொழி இப்ப நம்ப பெங்காலி போறோம் ஒரு வேலைக்காக ஒரு வேலைபளுக்காக அங்கே போயிருக்கோம் அப்டின்னு சொல்றோம் அப்படின்னால் அங்கே போய்ட்டு வேற வழி இல்லை நமக்கு தமிழ் தான் தெரியும் அவங்க வந்து பெங்காலி தான் தெரியும் அப்படி ஒரு சிலருக்கு ரெண்டுமே தெரிஞ்சவங்க இருப்பாங்க அப்படி தெரிஞ்சிருக்கனால நம்ப தமிழ் நம்ப தமிழ்மொழி பேசுவோம் அவர்களும் ஒரு சில நேரத்தில் கற்றுக்குறாங்க நம்ப மொழிகள இப்போ அவங்க தேவைக்கு இப்போ நம்ப அங்கே போயிருக்கிறோம் நம்மக்கிட்ட ஒரு வேலை சொல்லணும் கிழிக்கணும் அப்படின்னா நம்ப தமிழ்மொழியும் அவங்க கற்றுக்குறாங்க நம்பளும் அங்கே போய் இருந்துட்டு அவங்க பெங்காலிவோடய மொழியும் கற்றுக்குறோம் கற்றுக்க அங்கே வேலை செய்யும் போது நாளுக்கு நாள் நாளாக நாளாக பேச பேச அப்படியே பழகி கற்றுக்க வேண்டியது தான் அப்போது குழந்தைங்களுக்கு எப்படி மொழி கற்றுக்குறது அதே மாதிரி தான் நம்ப தமிழ்மொழியும் இப்போ போடோ போய்ட்டோம் பெங்காலி போயிருக்கிறோம் எங்கே போயிருந்தாலும் சரி நம்ப தமிழ் மொழியை ஆரம்பத்தில் நமக்கு மொழி தெரியாமல் இருக்கலாம் நம்ப கொஞ்சம் கொஞ்சம் பேசுவோம் அப்டேயே தட்டுத்தடுமாறி பேச பேச அவர்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் புரியும் நம்ப மொழி நம்ப மொழிக்கெலாம் அவங்க மொழியும் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்க தான் செய்யும் நிறைய வித்தியாசம் இருக்குது இருந்தாலும் ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அது மாதிரி இப்போ நம்ம போய் பேசுகிறோம் அப்படின்னா கொஞ்ச நாள் ஒரு ஓ ஒரு ஒன் மன்த்துக்கு சிரமமாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ப அவங்க மொழியும் புரிஞ்சுக்குவோம் அவங்க நம்ப பேசுறதையும் அவர்களும் புரிஞ்சுக்குவாங்க அதனால் ரெண்டு மொ மொழிகளுக்கும் நம்ப தமிழ்மொழி எப்போயுமே நம்ம தமிழ்மொழி வந்து ரொம்ப பழமையான தொன்மையான மொழி பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றிய மொழி தான் தமிழ்மொழி தமிழ் எங்கே போனாலும் எல்லா மொழிகளோடையும் கண்டிப்பாக தொடர்போடு இருக்கும் நம்ப மொழிக்கும் தமிழ் மொழிக்கும் அவங்க மொழிக்கும் கண்டிப்பாக தொடர்பு இருக்கும் இதில் எந்த சந்தேகமும் இல்லை மிக்க நன்றி